அ கேப் டிரைவருங்களாங்க நாங்கள் வந்து தனுஷ் பேசுகிறேன் பாளக்கோட்டைலர்ந்து அதியமான் மெமோரியலுக்கு போகணும் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஆ ஆமாம்ங்க சரிங்க சரிங்க நான் நாங்கள் வந்து ஏழு பேர் வருவோம் ஏழுபேர் வரமாதிரி வண்டி வேணும் ஆமாம்மா இப்போ வந்து இன்னிக்கு நான் எனக்கு வந்து ட்வெண்ட்டி தேர்டு போகணும் ஜூலை ட்வெண்ட்டி தேர்டு பத்து மணிக்கு அங்கே இருக்குறமாதிரி வரணும் நீங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் வந்து பண்ணிவிடுங்க இதுதான் என் நம்பரு நோட் பண்ணிக்கோங்க ஆ சரிங்க ஆ சரி நான் வந்து கரெட்டாக என்ஜி ரோடில் ஆமாம் உழவர் சந்தைக்கிட்டயே வந்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் வருவோம் கொஞ்சம் எங்களுக்கு வண்டி வந்து கம்ஃபோர்ட்டாக இருக்கணும் சரிங்கம்மா சரிங்கம்மா அதாவது நாங்கள் வந்து பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரத்தில் போவீங்க நீங்கள் சரிங்க எனக்கு வந்து ஜூலை ட்வெண்ட்டி தேர்டு சண்டே மார்னிங் வந்து அங்கே இருக்கணும் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன் என்னோட அட்ரஸ் அப்புறோம் ஆ ஆமாம் அதைத்தான் கேட்கலான்னு இருந்தேன் பேமெண்ட் ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை நேர்லையே பேசிக்கலாமா பேமெண்ட் சார்ஜஸ் கொஞ்சம் கம்மி பண்ணனுமே நீங்கள் அதிகமாக சொல்லுறீங்க சரிங்க நான் அங்கே வந்து ரெண்டுமண் நேரம் இருப்போம் அதுக்கப்புறம் தான் கிளம்பனும் அதுக்கு வெயிட்டிங் சார்ஜஸ் எதாவது போடுவீங்களா சரிங்க அது எப்படி வெயிட்டிங் சார்ஜெல்லாம் சரிங்க நான் நேரில் நீங்கள் வாங்க அன்னைக்கு பேசிக்கலாம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி தேர்ட் ஜூலை சண்டே பத்து மணிக்கு அங்கே இருக்கணும் ம் சரிங்க ஆ சரிங்க